ம் நானா இந்த ஒர் ஒரு ஒர்க் தான்டி பார்த்துட்டுருக்கேன் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கீயா ஆ நான் க்ளீனிங் ஒர்க் தான்டி பார்த்துட்டுருக்கேன் ஆ ஆமாடி ஆ ஆமாடி பத்து பதினஞ்சு பேர்த்தை வந்து அரேஞ்ச் பண்ணி என்ட்ட வந் ஆ நான் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் என்ட்ட வந்து கொடுத்துட்டாங்க ம் சேல்ரியெலாம் வந்து மந்த்லி வந்து ஃபைவ் கே சிக்ஸ் கே வரும் அதை வந்து என்ட்ட கொடுத்துருவாங்க அது வந்து நான் பிரித்து கொடுக்கணும் எல்லாேத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஆ ஆமாடி ஆ அங்கேயே இருக்கும்டி அந்தந்த எக்யூப் எக்யூப்மெண்ட்ஸ்ஸை வந்து நாங்கள் எடுத்து அதெல்லாம் செய்கிறோம் ம் இருக்கிறதுதான் ம் ஆ ஆமாடி ரொம்ப ஒர்க்கு அதிகமாக இருக்குது அதுவும் எலெக்ஷன் டைம் வேறுயா இப்போது ஃபங்க்ஷன் டைம் வேறு அதிகமாக இருக்குது அதனால் வந்து ஆ ஆமாடி வெளியூரு பக்கத்தில் மட்டும் இல்லை வெளியூருக்கு அதுவும் எப்போ கூப்பிடுவாங்கனே தெரில அன்டையத்தில் எல்லாம் டையத்துலேயும் கூப்பிட்றாங்க எப்போ கூப்பிடுவாய்ங்கனே தெரில ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் டயர்டாகவும் இருக்குடி ம் ஆமாடி ஆ அதெல்லாம் சேஃப்ட்டியாக தான் இருக்குது ஆ ஆ அதெல்லாம் சேஃப்ட்டியாக தான்டி இருக்கும் ம் ஆனால் என்ன டெ டெய்லி ஒர்க் பார்க்குறவங்க தான் வந்து வரமாட்டுறாங்க ஒவ்வொரு நாள் லீவ் போட்டுறாங்க ஆ கரெக்ட் டைம் வரமாட்டுறாங்க அப்புறம் டெய்லியும் வந்து ஒவ்வொரு ஆள் லீவ் வேறு போட்டுறாங்களா அதனால் நானே வந்து டெய்லி போகணும் எங்கள் எங்கள் இதில் வந்துடும் ஆ ஆமாடி இது ரொம்ப வேறு இதாக இருக்கு ம் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்குது ரொம்ப டயர்டாகவும் இருக்குது அதுவும் சம்பளம் வந்து சம்பளத்தைவிட அந்த ஒர்க்கு தான் வந்து ஓவராக இருக்குது ஆ அது இல்லைடி எங்களோடயதுதான் நாங்களே தான் போட்டு ஆ அதுவும் எங்களோடய கையில் தான் இருக்குது அவங்க வந்து சம்பளம் மட்டும் ரொம்ப இதாகக் கொடுக்குறாங்க வேலை அதிகமாக இருக்குது ஆனால் ம் ம் அம் டெய்லி வந்து ஃபோர் ஹார்ஸ் ஃபைவ் ஹார்ஸ் இருக்கும்டி அதுவும் எப் அதுவும் எப்போ இப்போ டேவ்வில்க்கூட பரவாயில்ல நைட்டில் தான் ஃபைவ் ஹார்ஸ்ஸு இல்லை ஃபோர் ஹார்ஸ் கொடுத்தா எப்படி இருக்கும் டேவ்வில்க்கூட பார்த்துறலாம்டி நைட் ஷிஃப்ட்டு தான் வந்து முடியலை தூங்கவும் முடியலை எதுவும் மு ஆ ஆமாடி ம் ம் அதனால் தான் நீயும் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன் ம் ஆ நீயும் இன்டெரஸ்ட் இருந்தால் வா ஆ ஆ சரி என்னென்னு யோசிச்சுட்டு வந்து அப்புறம் பார்க்கலாம் ம் உன் கம்ஃபர்ட்டபிள்லேயும் பார்க்கணும்ல்ல ஆ சரி சரி ம் ம் சரி பை